என் சொந்த ஊரை பொறுத்தவரையில் எனக்கு மிகவும் பிடித்ததுனால் என் எங்கள் ஊர் மலை தான் எங்கள் ஊர் மலை வந்து பார்க்குறதுக்கு முக்கோண வடிவத்தில் முக்கோண வடிவம்ன்னு சொல்ல முடியாது சூலம் திரிசூலமிருக்குது இல்லையா சிவபெருமானோட கையில் திரிசூலம் இருக்குதுல அந்த திரிசூலம் ஷேப்பில் இருக்கிறதுனாலதான் எங்கள் ஊர் பேரே வந்து சூலகிரி அப்படிம்பாங்க சூலகிரி அதாவது சூலத்தை போன்ற ஒரு மலை உள்ள இடம் அப்படின்றனால எனக்கு வந்து அந்த இடம் வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு அந்த சூலகிரி மலைகள் வந்து மிகவும் ரொம்ப பிடிக்கும் பார்த்திங்கனா அது ஒரு இயற்கை வளம் இயற்கை வளம் நிறைந்த ஒரு இடம் அப்படின்றதால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்